சிவாங்களா மேஸ்த்ரீங்களா ஆ சரி நம்ம அடிஷ்னலாக ஒரு ரெண்டு ரூம் போடணும் ஆ சரி இப்போ எங்கே இருக்கிறீங்க இப்போ நீங்கள் டவுனில் இருக்குறிங்களா ஆ சரி சரி ரெண்டு ரூம் போடுறதுக்கு வந்து எவ்வளோ செலவாகும் அப்படே காண்ட்ரக்டாக பேசிக்கிறிங்களா இல்லை எதாவது கூலியாக பேசிக்கிறிங்களா கூலி கணக்காக சரி கூலி கணக்குனாக்கா ஆனால் ஆம்பளை ஆளுங்களுக்கு எவ்வளோங்க ஆம்பளை ஆள் தொள்ளாயரூபாயா தொள்ளாயிரம் ப்ளஸ்ஸு ஒரு இவங்களுக்கு ஒரு முந்நூறு ஆயிரத்து இரநூறுபா ஆச்சு ஒரு நாளைக்கு ஆமாம் ரெண்டு ரூம் போடணுனாக்கா எத்தனை மேஸ்த்ரி பிடிக்கும் எத்தனை செட்டால் பிடிக்கும் கூடதானே ஆ ஆ சரி சரி சரி இப்போ வந்து இப்போ இப்போ அதுக்கு கருங்கல் வாங்கிறது இந்த செங்கல் எம்செட்டு இதெலாம் வந்து இப்போ நாங்களே வாங்கி கொடுத்தட்ணுமா இல்லை நீங்கள் வாங்கிக்க முடியுமா செங்கல் ஏழ்ரூபா வருதுங்களா ஆ சரி சரி ஆ டெலிவரிவோடவா ஆ டெலிவரிவோட நீங்களே வந்து கல்லு இறக்கிறிங்க ம் சரி சரி சிமெண்ட்டு நாங்களே எடுத்து கொடுத்துட்டுமா அப்போ ஆ இப்போ சிமெண்ட்டு இது எம் சாண்ட்டு ஓ எம் சாண்ட்டு சிமெண்ட்டு அது வந்து நாங்கள் எடுத்தறோம் தனியாகலாம் நாங்கள் பண்ணி கொடுத்துட்டா நீங்கள் செங்கலும் நீங்கள் தெரிஞ்சவங்க கிட்ட எடுத்துடுறிங்க ஓ சரி சரி சரி அப்போ ஆ நல்லா ஃபினிஷிங் நல்லாருக்ணும் சார் இப்போ வந்து கருங்கல் கட்டுறிங்கள கருங்கல் நீங்களே கட்டுறிங்ளா இல்லை எப்படி அது ஓ கருங்கல்லும் நீங்களே கட்டுறிங்க செங்கல் செவுரும் நீங்களே கட்டுறிங்க மேலே ஓ சரி சரி ஃபினிஷிங் நல்லாருக்கணும் சார் ஆமாம் கீழே வந்து கருங்கல் கட்டிவிட்டு அதுக்கு வந்து பெல்ட் போடணுங்களா கம்பி கட்டி பெல்ட்டு ஆ ஆ ஆ சரி ஓ ஸ்ட்ராங்கு ஆ ஆ இப்போ பெல்ட்டு போட்டு எத்தனை நாளைக்கு வந்து நீங்கள் வேலை ஸ்டார்ட் பண்ணிங்க கருங் இது செங்கல் வேலை ஆ ஒரு வாரம் கழிச்சி உடனே கட்டலாம்றிங்க அதுக்குள்ளே ஸ்ட்ராங் ஆயிடுமா கீழே அது பேஸ் மெண்ட்டு ம் சரி சரி பேஸ்மெண்ட் போட்டு ஒரு நாலஞ்சு நாளில் செங்கல் கட்டுறிங்க ஆ செங்கல் கட்டிவிட்டு வந்து அப்புறமா வந்து பினிஷிங்களாம் மோல்டு போட்டுதான் பூசு வேலை நடக்குது ஆ ஆ இப்போ டைல்ஸ் எது ஒட்டணுனா சார் அது யார் நீங்களே தானா இல்லை அதுக்கு தனியாக ஆள் இருக்காங்க ஆ ஓ உங்க பக்கம் இருக்காங்க தெரிஞ்சவங்க டைல்ஸ் ஓட்டுறவங்க

ஓ சரி சரி சரி ஓகே ஓகே அப்போ வந்து நீங்கள் வந்து செங்கல் கட்டிவிட்டு டைல்ஸும் பார்த்துக்கிறிங்க இப்போ மோல்டு போடுறதுக்கு இப்போ வந்து காங்கிரேட் போடுறோம் இல்லைங்களா அது நீங்களேவா நாங்களாக சரி ஓகே சார் நான் உங்களுக்கு வேலை இது பண்ணும்போது நான் உங்களுக்கு தகவல் கொடுத்துட்றன் ஓகே ஓகே ஓகே தேங்க்யூ ஓகே